ஆமாம் மேம் நீங்கள் ஆமாம் சொல்லுங்கள் மேம்

எடுத்துக்கலாம் மேம் எவ்வளோ வரும் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஆன் இருக்கு ஆன் எடுத்துக்கறேன் மேம்

ம் ஓகே மேம் ம் ஓகே மேம்

ஓகே மேம் எட்டு மணிக்குலாம் காலையில் வாய்ங்கிலாம்லே மேம்

டெய்லி